ஹலோ ஆ யெஸ் சார் குட்மார்னிங் செண்ட் ஜோசப் பிரின்ஸ்பல் தான் பேசுகிறேன் சரிங் சார் ஓகே ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகே நாளைக்கி வந்து ஒரு ரிட்டர்ன் டெஸ்ட்டு மாதிரி நடக்கும் ஆ அதற்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ப பையனோட வந்துருங்க இங்கே நிறையா பேர் வருவாங்க அவங்களோட சேர்த்து ரிட்டர்ன் எக்ஸாம் மாதிரி எழுதணும் ஃபோர் எயிட்டி மார்க்ஸுங்குறனால கண்டிப்பாக அவங்க பாஸ் பண்ணிருவாங்க ரிட்டர்ன் எக்ஸாமுல அதற்கப்பறம் ஓரல் டெஸ்ட்டு மாரி நடக்கும் அதுலையும் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க எடுத்துருக்க மார்க்கு இந்த ரிட்டர்ன் டெஸ்ட்டு ஓரல் டெஸ்ட்டை வச்சு என்ன குரூப் கிடைக்கணுமோ ஃபர்ஸ்ட் குரூப் கிடச்சாலும் கிடச்சாலும் சரி இல்லை அடுத்த குரூப்க்குனாலும் கொடுத்தா சரி சரிங்க சார் சரி சரி கிடைக்கும் கிடைக்கும் ஃபோர் எயிட்டி மார்க்ஸுங்குறனால நல்லா பண்ணுவாங்க ரிட்டன் மார்க்கு ரிட்டன் கொஷின்லாம் அதெல்லாம் ஒன்று பிரச்சனை இல்லை கிடைக்கும் சார் எந்த ஊர் நீங்கள் எந்த ஊருங்க சார் ஆ ஓகேங்க சார் ஓகே ஓகே இப்போ வந்து பார்த்திங்கனா பெசிலிட்டீஸ்லாம் பார்த்திங்னா லேப் ஃபெசிலிட்டீஸ்லாம் நல்லாருக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி லாபாரட்ரி அதெல்லாம் நல்லாருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிப்பார்ட்மெண்ட்டுக்கும் நல்லா தான் இருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா லா டீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டூடண்ட்ஸுக்கு வந்து ஒரு டீச்சர் அந்தமாதிரி தான் இருக்காங்க எங்கள் ஸ்கூலில் அதனால் வந்து பார்த்திங்கன்னா டீச்சிங்கும் வந்து நல்லா தான் இருக்கும் லேப் ஃபெசிலிட்டீஸ் உண்டு ஹாஸ்ட்டல் ஃபெசிலிட்டியும் உண்டு ம் ஹாஸ்ட்டல் ஃபெசிலிட்டியும் உண்டுங்க சார் ஒருவேளை நீங்கள் ஹாஸ்ட்டல் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம்

ஆ கேன்டீன்லாம் உண்டு ஒருவேளை சாப்பாடு ஏதுவும் கொண்டு வரலைன்னா கேன்டீன்லையும் வாங்கிக்கலாம்

ஆ பஸ் ஃபெசிலிட்டி உண்டு ஒருவேளை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்ட்டலில் வந்து தங்க வைக்க முடியல அப்படினா நீங்கள் வந்து பஸ்ஸு கூட உங்கள் ஏரியா வரும் ஹலோ ஆ ஆ பஸ் ஃபெசிலிட்டி உண்டு உங்கள் ஏரியாலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பஸ் ரூட் நம்பர் சொல்லிருவாங்க இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணவொன்னே அந்த பஸ்ஸில் ஏரி வந்தால் போதும் வேறேதும் டீட்டெயில் வேணுமாங்க சார் என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னா இப்போ டென்த்து ரிசல்ட்டு வந்துருக்குங்கல்ல ரிசல்ட்டு காப்பி வந்து ஜெராக்ஸ் எடுத்து அந்த பிரிண்ட்டவுட் எடுத்துகிட்டு வாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் டிசி ஸ்கூல் டிசி கம்யூனிட்டி சர்ட்டிஃபிக்கேட் ஜாதி சான்றிதழ் இந்த மூணும் வா கொண்டு வந்துருங்க ரெண்டு ஃபோட்டோ ஆ ஆமாம்ங்க சார் ரெண்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரணும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஓகேங்க சார் ஓகே வேறு எதாவது டீட்டெயில்ஸ் சொல்லணுங்களா சார்

ஆ ஓகேங்க சார் ஓகே வாங்க தேங்க் யூ